இப்போ தமிழ் நாட்டிலெல்லாம் நிறையா பேங்க் இருக்குது அந்த பேங்க் எல்லாமே கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு அதில் ஏதா ஒரு கேள்வி கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம ஒரு ஃபார்மில் இது எப்டி ஃபில்லப் பண்ணுறது அப்படி கேட்டோம்னால் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேறாங்க இவங்களை போய் பாருங்க இந்த மேனஜரை பாருங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு மேனேஜர் இருக்காங்க அங்கே போய் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அலைய தான் விட்றாங்க அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ்பில் அதுக்கு என்ன ஆன்ஸர் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க இதே மாதிரிதான் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் ஏ ஏஜென்ட் வந்து இ இவ்வளோட்டு இவ்வளோ இத்தனை டைமுக்கு நீங்கள் கட்டினா போதும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்துடும் அதை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இது என்ன பெனிஃபிட்னு அப்படி ஃபுல்லாக இதை நமக்கு சொல்ல மாட்டேறாங்க அங்கேயே ஒரு ரெஸ்பான்ஸ் சரியான இல்லை அங்கே போய் கேட்டாலும் இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸுப் பற்றி கேட்டாலும் அங்கேப் போய் அங்கே அங்கேயும் சரியாக சொல்ல மாட்டேறாங்க அவங்க இங்கே பாருங்க அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க அப்டின்னு மட்டும்தான் சொல் ஆன்ஸர் வரும்